எனக்கு பிடித்த எழுத்தாளர் வந்து பாரதியார் பாரதியார் வந்து நிறையா புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு பாரதியார் க கவிதைகள் நிறையா எழுதியிருக்காரு கட் புத்தகத்தை நிறையா எழுதியிருக்காரு பெண்களை பற்றி அதிகமாக எழுதியிருக்காரு பெண்கள் வந்து அந்த காலத்துலேயல்லாம் பெண்கள் வந்து வீட்டிலயே தான் இருப்பாங்கள் வெளியே அனுப்பி விட மாட்டாங்கள் பெற்றோர்கள் இந்த இப் இப்போ வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு அவரும் சொன்னார் ஆனால் வந்து அவருனால் அந்த காலத்தில் செய்ய முடியலை இந்த காலத்தில் எல்லா பெண்களும் நல்லா நல்லா வெளியே வந்து சுதந்திரமா இருக்கிறங்கா அவர் சுக பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்கணும் அதுக்கொசரம் தான் அந்த பெண்களை வந்து வெளியே வரணும் வெளியே வரணும் முன்னேறணும் அவங்க அவங்க தனி கையால் வாழனும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு அவர் நிறையா எழுதியிருக்கார் குயில் பாட்டு வந்து அவர்கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் குயில் பாட்டு அப்புறம் பாரதி கண்ணம்மா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எழுதினதுல வந்து எல்லாத்திலையும் வந்து பெண்கள் வந்து முன்னேறணும் அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே எழுதியிருப்பாரு அவர் சிறு வயதிலேயே இறந்து விட்டார் அது வந்து நம்மளோடய இழப்பு பாரதியோடய இழப்பு சிறுவயதிலேயே இழந்துட்டார் அப்புறம் அவர் எங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ பாரதியார் பற்றி எங்கள் சார் நிறையா சொல்லிருக்குறாரு பாரதியார் இப்படி இருந்துருக்கார் அப்படி இருந்திருக்காங்க சிறு வயது நிறையா க எழுதியிருக்காரு கவிதையெல்லாம் எழுதியிருக்கார் பாட்டு எழுதியிருக்காரு எல்லாமே சொல்லுவார் அவர் அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதே கவிதை எழுதியிருக்குறாரு அதாவது பெண்களுக்கு ஒசரமே கவிதையே பாட்டு எல்லாமே எழுதியிருக்குறார் அவரை அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்